வணக்கங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறேங்க ஏங்க இன்னைக்கு அது நாங்களேதாங்க இங்கே புதுசாக ஒரு வீடு கட்டி இருந்தேங்க அதுக்கு அங்கே புது வீட்டுக்கு அங்கே நீங்கள் போட்டிருந்த டிசைன் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க கேட்டுக்கு அதுதாங்க சொன்னாங்க சரி அதனாலதான் யார் அப்படின்னு கேட்க போகும்போதுதான் அப்போ நீங்கள் அப்படின் சொன்னாங்கங்க அதனால சரி பார்க்கலாம் அப்படின்னு வர சொல்லியிருந்தேங்க எப்படி

சரிங்க சரி சரிங்க விலையெல்லாம் எப்படி இருக்குதுங்க இப்போது இருக்க நிலமைலைங்க சரி சரிங்க இல்லை இப்போதைக்கு புது டிசைன்ஸ் ஏதாச்சும் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் காமிங்க ஆ பார்க்குறேங்க ஏன்னால் அது அது தாங்க அப்போ சரிங்க இந்த கேட்லேங்க இந்த பூச்சி புழுவெல்லாம் கொஞ்சம் உள்ளே வராதமாதிரி அப்படி கீழே கீது வலையெல்லாம் வெச்சு கொஞ்சம் அடித்து கொடுப்பீங்களாங்க அது நாங்கள் மொ முதல்ல இருந்த வீட்லேங்க கொஞ்சம் கேப்பாக இருந்துச்சி

அதுததுதாங்க சரிங்க இந்த மாதம் ரெண்டுமே ம் சரிங்க நீங்கள் கொடுத்த டிசைனில் பார்க்குறேங்க பூஜையெல்லாம் கொஞ்சம் போட்டு வைக்கணுங்க அதுக்கெல்லாமே ஆள் எல்லாம் பண்ணி வச்சு கொடுத்துருவீங்களாங்க சரிங்க புண்ணியாச்சர்ஜனைக்கு முன்னாடிதான் வேணுங்க சரி நான் முன்னாடியே அந்தறைக்கே வெச்சுக்கலாம் அப்படிங்கற ஒரு முடிவில் இருந்தேங்க சரி அப்படின்னுதான் நீங்கள் அந்த டைமில் எல்லாமே நான் எல்லாமே அந்த டைம் முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்குதான் கேட்டேங்க ஏங்க ஒரு அழகான டிசைன்லேங்க பெருசாக இல்லை ரெண்டு கேட்டுங்க ஒரு குட்டி கேட்டு ஒன்று ஒரு பெரிய கேட்டு ஒன்றுங்க ம் ம் சரி பத்து ரூபாயிலேருந்து ஆரம்பங்களாங்க சரி சரிங்க இந்த கேஸ் வெல்டிங்கெல்லாம் இருக்குதுங்களா அந்தமாதிரி கேட்டும் பண்ணுறீங்களாங்க ஓ அட்ஸ் ரெண்டு கேட் பண்ணணுங்க சின்ன கேட் வந்து கேஸ் வெல்டிங் மாதிரி பண்ணலான்ட்டுங்க பெரிய கேட்டில் வந்து தகரத்தில் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு ஐடியாவில் இருக்கிறேங்க உங்களோடய எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அந்தமாதிரி பண்ணால் சேஃப்டியாக இருக்குங்களா நல்லா தாங்குமா ஏன்னால் வருஷத்துக்கு அது தாங்கணுங்க கேட்டுங்கிறது வெயிலில் மழைல எல்லாம் காய்கிறது அது அதனால்தாங்க சரிங்க சரி ஓகேங்க சரி நான் பார்த்துட்டு என்னென்னு பார்த்துட்டு ஏன்னால் வீட்டில் இருக்கிறவங்கள்லாம் கேட்டுவிட்டுங்க அப்புறம் உங்கள்கிட்ட நான் என்னென்னு முடிவு சொல்லிடுறேங்க ம் சரிங்க சரிங்க இல்லை இல்லைங்க கொஞ்சம் வெளியில் போகணுங்க சரி நான் பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்குறதுக்காக வந்தேங்க இன்னொரு டைம் வரும்போது பார்த்துக்கலாங்க ஆ சரிங்க ஓ கேட்டுக்காங்க சரி சரிங்க ம் சரிங்க சரிங்க நான் பார்த்துட்டு வீட்லேயும் எல்லாம் கேட்டுவிட்டுங்க அப்புறம் வந்துடுறேங்க

சரி சரிங்க சரிங்க சேங்க சரி அப்போ நான் என்ன பார்த்துட்டு கூப் ஆ உங்களை கூப்பிர்றேங்க இல்லைன்னால் நானே நேரில் வரமுடிஞ்சால் வந்துடுறேங்க இங்கேயே ம் சரி சரி சரிங்க ஆ வச் போய்விட்டு வரேங்க